ஹலோ சார் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோல சார் வர எவ்வளோ நேரம் சார் ஆகும் அப்படியா எப்படி கிட்ட இருக்கீங்ளா இல்லை லாங்கில் இருக்கீங்ளா சார் ஓகே சரி கொஞ்சம் சீக்கரம் வாங்க சார் இல்லனா அப்புறோம் டெலிவரி கேன்சல் பண்ணிவிடுவோம் சார் ஓகே சார் தேங்க் யூ